ஹலோ யாருங்க ஆமாங்க ஆ சொல்லுங்கள் ரெண்டு நாளுங்களா என்னங்க இருங்க இருங்க ஒரு நிமிடம் இருங்க என்ன ஆச்சிங்க பையனுக்கு ஆ சாதா காய்ச்சலுங்களா இல்லை வைரல் ஃபீவராக ஆ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனீங்களா சரி சரிங்க ஆ சரி சரிங்க அடுத்த வாரம் எக்ஸாம் வருதுங்க எப்படி வந்துர முடியுங்களா சரி சரி கண்டிப்பாக கூட்டிட்டு வந்துடுங்க ஆ எழுதினா தான் அவங்களுக்கு புரியுங்க இல்லைன்னா அவங்களுக்கு புரியாது ஆ சேரிங்க வரும் போது டாக்டர் சர்டிவிக்கேட்டு வாங்கிட்டு வாங்க வரும்போது ஆ கண்டிப்பாக டாக் சர்டிவிக்கேட் இல்லாமல் வந்துடாதிங்க ஆ சரிங்க ஆ சொல்லுங்க ஆ பரவாயிலைங்க நல்லா தான் படிக்கிறான் ஒன்றும் பிரச்சனை இல்லை குறும்பெல்லாம் பண்ணுறதில்ல பையன் நல்லா தான் இருக்கான் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாதிங்க ஆனால் உடம்ப மட்டும் நல்லா பார்த்து அனுப்பிச்சுடுங்க ஆ சரிங்க வெளியில் எல்லாம் வெளியில் உள்ள வெளிங்க விளாட விடாதிங்க வீட்டில் வச்சிருங்க ஆ சரி ஆ ஆ வெளியில் வ அவாய்ட் பண்ணாதீங்க ஆனால் ரெண்டு நாள்க்கு மேல காய்ச்சல் இருந்தாலும் போய் பிளட் டெஸ்ட் எடுத்துடுங்க இப்போல்லாம் என்ன காய்ச்சல் வருதுன்னே தெரிய மாட்டேங்கிது ஆ சரிங்க ஆ சரி சரிங்க ஆ ஆ நல்லா கேராக பார்த்துக்கோங்க ஆ சரிங்க ஆ ஆ இல்லல்லைங்க இல்லைல்ல கண்டிப்பாக பார்த்துக்கறேங்க நீங்கள் நல்லானதுக்கப்பறம் அனுப்பிச்சி விடுங்க பையன நல்லா படிக்க வைக்கிறது எங்கள் பொறுப்பு நாங்கள் பார்த்துக்கறோங்க ஆ ஆ நீங்கள் அதில் கோகுல் பற்றி நீங்கள் ஒன்னும் கவலப்படை வேணுணாங்க ஆ சரிங்க ஆ சரி ஆ ஆ சரிங்க சரிங்க ஆ